கால்நடை வளர்ப்பு பார்த்திங்கனா பக்கத்து தொழில் வந்து இறைச்சி முட்டை பால் கம்பளி தவிர வேற இன்னும் இருக்குது கால்நடையில் பார்த்திங்கனா மாடு சாணி போட்டுச்சுனா அந்த சாணி வச்சி நம்ம வ வறட்டி தயாரிக்கலாம் அந்த வறட்டி வந்து கேஸ் இது பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் அந்த வறட்டி வ தட்டி அதை வந்து இப்போ விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் அடுப்பு எரிக்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த அடுப்பு எரிச்சு அதுலேயே இது பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த சா மற்றப்படி அதை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது போக கோமியம் இருக்குது அந்த கோமியத்தை வச்சி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குறாங்க அப்புறம் வீடு புண்ணி யோஜனைகள் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க கோமியத்தை வச்சு அப்புறம் பார்த்திங்கனா அந்த மாட்டு தோல் மாடு இறந்ததுக்கு அப்புறமும் அதைப்பத்தி பயன்கள் இருக்குது அதில் இறை அதுக்கு இறைச்சி இருக்குது அப்புறம் அதில் மாட்டு தோலை வச்சி மத்தளம் அப்புறம் பெல்ட் ஷூவ்வு இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க அதை வச்சி தான் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்புறம் அது அதெல்லாம் பார்த்திங்கனா அதில் வச்சி கூடுதல் பொருட்கள் எல்லாம் கிடைக்குது மாட்டு தோலை வச்சி கூடுதல் பொருட்கள் எல்லாம் நம்மளால் செய்ய முடியுது இதில் என்னெனா மாட்டுக்கு பார்த்திங்கனா அதை வச்சி தான் விவசாயம் பண்ணுறாங்க அந்த எருதை வச்சி தான் விவசாயம் பண்ணுறாங்க அதில் காய்கறிகள் அதெலாம் போட்டால் நம்ம எருதில் வந்து காளான் வளர்க்கிறாங்க அந்த எருதை போட்டு அதை வச்சு காளான் வளர்த்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க